புதுப்பட்டிணம் மீன் மார்க்கெட்டுங்களாங்க அண்ணா புதுசாக என்னண்ணா மீன் வந்துருக்குது ஆ புதுசா வந்து இறங்கிருக்குதாண்ணா புது ஸ்டாக்காங்கண்ணா ம் வாளை வாளை எவ்வளோண்ணா வருது ஒரு கிலோ வஞ்சிரமும் அதே ரேட்தானாண்ணா வரும் நம்பளுக்கு வந்து மீன் வந்து முழுசாகவே கிடைக்குமாண்ணா முழுசாகவே ஒரு கிலோ சைஸில் நம்மளுக்கு முழு மீனாகவே கிடைக்குமாண்ணா ம் ம் நம்பளுக்கு வந்து இல்லை வேறு எதன்னா நல்ல மீன் குழந்தைங்க சாப்பிட்றமாரி அந்தமாதிரி மீன் இருந்தால் சொல்லுங்களண்ணா ம் ம் அதெல்லாம் அதெல்லாம் ரேட்டு எல்லாம் சேம் ரேட்டுதானேண்ணா

ம் ஆமா ம் சங்கரா மீன் ஒரு கிலோ சங்கரா மீன் என்ன ரேட்டு வருதுண்ணா சங்கரா மீன் ம் நண்டுண்ணா நண்டு என்ன ரேட் வரும் ம் ஆமாண்ணா பச்சை நண்டாண்ணா அதெல்லாம் என்ன கலரில்ண்ணா இருக்கும் நண்டுன்னால் எல்லாம் ஒரே கலரில்தானண்ணா இருக்கும்

ஆ ஆ அந்த நாங்க அந்த நண்டு எப்படிண்ணா நீங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவீங்களா ம் அப்படிங்களாண்ணா இப்போது இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா இல்லை நம்ப வெலைவாசி தெரிஞ்சால் அதுக்கு ஏற்ற மாரி மீன் வாங்கியிருக்கலாம் இல்லைண்ணா எனக்கு ஒரு கிலோ ஒரு கிலோ நெத்திலி மீனும் ஒரு கிலோ ஆத்து அயிரை மீனும் வேணுன்ணா இருக்காண்ணா

ஆ நம்பளுக்கு அப்படியே க்ளீன் பண்ணி கொடுப்பீங்களாண்ணா அப்படிங்களாண்ணா கொஞ்சம் பார்த்து ரேட்டு பார்த்து பண்ணி கொடுங்கண்ணா ஓ இல்லைங்கண்ணா பண்ணலாண்ணா பண்ணு பார்த்து பண்ணுங்க

பார்த்து பண்ணி கொடுங்கண்ணா நீங்கள் எதுவும் தேவையில்லை ஒரு நாநூறுபா வாங்கிக்கோங்க